ஆமாங்கம்மா சொல்லுங்கள் ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா சொல்லுங்கள் மஞ்சள் தான் போட்டிருக்கோம் சொல்லுங்கம்மா ஆ மஞ்சள் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செம்மண் தான் மஞ்சள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்கம்மா சரிங்கம்மா நம்ம மஞ்சள் வந்து நல்லா க்வாலிட்டியாக தான் இருக்கும் நம்பக்கிட்டே தான் நிறையா பேர் வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு போகிறாங்க கம் நிறையா கம்பெனிக்கே நம்ம மஞ்சள் வந்து கொடுப்பாங்க சொல்லுங்கம்மா மா நாங்கள் நானூறுருபா அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துக்கு நீங்கள் அதிகமாக கொள்முதல் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணுணா பேசிக்கலாம்மா ஆ நான் நான் கொடுக்குறதே வந்து கம்மியான கா காசு தான் வச்சு கொடுக்குறோம் அப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் வேணும் இல்லையா மருந்து அடிக்கிற மருந்து கிருந்து அடிக்கிற அதிக செலவு அதிகம் அதிகமாக இருக்குதுங்க இல்லையா எங்களோடைய கஷ்டத்தையும் கொஞ்சம் பாருங்கள் கடையிலெலாம் போய்ட்டு மஞ்சள்தூள் கேட்டுப்பாருங்கள் எவ்வளோ ரேட் போட்டு விற்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு மஞ்சள் கெழங்கு எவ்வளோ ரேட்க்கு போகுது சரிங்கம்மா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இது எண்ணம் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெலை என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம் என்னை என்றைக்கிம்மா வறீங்க ஆ சரிங்கம்மா நீங்கள் கழனிக்கு வந்து பாருங்கள் வேணும்ன்னா மஞ்சளும்கூட இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள் வர்றப்போ வேணுணா செக் பண்ணி பாருங்கள் ஆ சரிங்கம்மா